ஹலோ நேற்று உங்கள் கிட்ட ஒரு வண்டி ஒன்று வாடகைக்கு எடுத்துட்டு போயிருந்தேனுங்க அந்த வண்டி என்னங்க இருக்குது சீட் கிழிஞ்சு போய் கிடக்குது ஒன்று கூட உருப்படி இல்லை டிரைவர் புக் பண்ணால் டைமுக்கு வர மாட்டார் அங்கே அதையும் இதையும் காரணத்தை தான் சொல்கிறாரே தவிர நேரம் கடைசில் வந்தபாடில்லை வந்த வண்டி உருப்படியால்ல பின்னாடி சீட்டு ரெண்டு மூணு சீட்டாக கிழிஞ்சி கிடக்கும் இன்னொரு சீட்டில் போய் உட்கார்ற சீட் தன்ன போல வருது என்னத்தான் வண்டி வச்சு என்னத்தான் அனுப்புகிறிங்களோ எனக்கே தெரியல